ஹலோ கேஸ் வெல்டிங் ஏஜென்சியா சார் சார் எங்கள் வீட்டில் இப்போதான் இரும்பு கேட்டு போட்டோம் அது உடஞ்சிடுச்சி அதுக்கு கேஸு வெல்டரை வச்சு வச்சு தர முடியுமா சார் சரிங்க சார் நான் நான் எங்கள் முகவரியை வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன் சார் சரிங்க சார் இன்னிக்கு வ வ வர சொல்லுங்கள் எவ்வளவு செலவாகும் சார் சரிங்க சார் நீங்கள் கேஸு வெல்டரை அனுப்பி வைங்க தேங்க் யூ சார்